பாட்டு பாடும்போது கண்டிப்பாக துடிப்பு சொல்லுவாங்கள் துடிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் துடிப்பு சொல்லும்போது அந்த பாட்டில் சில நேரத்தில் நம்ம அறியாமலேயே அந்த அந்த சொற்களுடைய கருத்தை நம்ம புரிந்து பாடும்போது நம்ம அறியாமலேயே அந்த ஒரு துடிப்பு வந்துடும் அப்புறம் அந்த பாடலில் இருக்கிற சொல்ல கரெக்டாக உச்சரிக்கணும் சரியான உச்சரிப்போடு பாடணும் அப்போ தான் அந்த பாட்டுக்கு ஒரு கே பாட்டை கேட்கறவனுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பிடித்திருக்கும்